நாங்கள் ஒரு மொபைல் வாங்கினோம் அந்த மொபைல் வந்துட்டு நல்லா இருக்குது பேக் கேமரா பிரண்ட் கேமரா எல்லாம் நல்லா இருக்குது டச்சும் நல்லா இருக்குது ஒரு மூணு நாள் வரைக்கும் அதுக்கு மேலேயே சார்ஜ் நிற்கிது நல்ல ஃபோட்டோவுக்கும் கிளீயராக இருக்குது வாட்ஸ்அப் இது எது பார்த்தாலும் க சார்ஜூலாம் நிற்கில பேஸ்புக் பார்த்தா நிறைய நேரம் நைட் ஃபுல்லாக பார்த்தாக்கூட சார்ஜூலாம் போக மாட்டேங்குது சில செல்லு ரொம்ப நேரம் பார்த்தா ஹாங் ஆகிடும் இந்த செல்லை பார்த்துட்டீங்கனா ஹாங் ஆகாத எவ்ளோ நேரம் நமக்கு ஒர்க் பண்ணாலும் நல்லா இருக்குது டச்சும் நல்லா இருக்குது ஈசியாக இருக்குது டச் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுத்தாலும் ரொம்ப தூரத்தில் எடுத்தாலும் நல்லா கிளீயராக இருக்குது அப்றம் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் அது அந்த இதுக்கு நிறைய சிம்மு சேவ்வு பண்ணாலும் நம்பர் சேவ் பண்ணாலும் அது நல்லா உழைக்கிது நல்ல செல்லாக தான் இருக்குது இந்த செல்லு